ஹலோ டாக்டர் சார் தானா என் பேர் சக்திவேல் சார் நான் சிவகங்கையிலேருந்து பேசுகிறேன் அன்னைக்கு ரெண்டு நாள் முன்னாடி இந்த ப்ளெட் டெஸ்ட் உங்கள்கிட்ட கொடுத்துருந்தேன் சுகர்க்காக அது ரிப்போர்ட்டு தெரிஞ்சுக்கலாங்களா சார்

ஆமாங்க சார் ஆ சரிங்க சார் ஆ எடுத்துகிட்டுதான் சார் இருக்கேன் திடீரென்னு இப்படி இன்க்ரீஸ் ஆகிடுச்சி சார் எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணுறது ஆ சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் நான் வரேங்க சார் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் சார் ரிப்போர்ட்டு ஆ ஆ ஆ சரிங்க சார் தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் சார்